நான் வந்து பொதுவாகவே வந்து பாத்திரம் வந்து எப்படி சுத்தம் செய்வேன் அப்படின்னா வந்து சோப்பு அந்த பாத்திரம் கழுவுகிறதுக்கான சோப்பு நாங்கள் தனியாக வச்சுக்குவோம் துணி துவைக்கிற சோப்பு தனியாக பாத்திரம் கழுவுகிற சோப்பு தனியாக வச்சுக்குவோம் ரெண்டுத்தையுமே ஒன்று சேர்த்துக்க மாட்டோம் அந்த பாத்திரம் கழுவுகிறதுக்குனு இருக்கிற சோப்பில் ஒரு தேங்காய் நார் அந்த மாதிரி இல்லை பாத்திரம் கழுவுகிற நார் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்குவோம் இதை வச்சு தான் நாங்கள் பாத்திரம் வந்து கழுவுவோம் இந்த சோப்பு இல்லைனா வந்து பவுடர் சபீனா பவுடர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு நார்மலாக இருக்கிற பாத்திரம் கழுவுவதுக்கு இந்த மாதிரி நாங்கள் போட்டு யூஸ் பண்ணுவோம் இந்த எண்ணெய் பிசுக்கு இல்லை கறை டீ வச்சு அது கறை பிடிக்கிறது அந்த மாதிரியான பாத்திரத்துக்குலாம் வந்து நாங்கள் வந்து இந்த நாரே யூஸ் பண்ண மாட்டோம் இரும்பு நார் அதை வச்சு பயன்படுத்தி நாங்கள் வந்து தேய்ப்போம் ரொம்ப இந்த எண்ணெய் பிசுக்கு போகலைனா இல்லை இந்த அடி பிடிச்ச கறை அதெல்லாம் போகலைனா வந்து நாங்கள் வந்து செம்மண் இருக்குது எங்கள் வீட்டு பக்கம் இருக்குது அதுதான் இந்த செங்கலெலாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரியான மண் அது அந்த மண்ணை வச்சு நம்ம தேய்க்கும் போது வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் இந்த அடி பிடிச்ச கறை அந்த மாதிரி இருந்துச்சுனா கூட வந்து விட்டுடும் இன்னொன்று வந்து அடி பிடிச்சிருச்சு இது பண்ணியும் சுத்தம் பண்ணியும் போகல அப்படின்னா வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னால் வந்து அதில் வந்து திரும்பி வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம் அப்படி கொதிக்க விடலைனா கூட ரொம்ப அடி பிடிச்சிட்டுனா வந்து வேறு பாத்திரத்துல வந்து நாங்கள் சுடு தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த அடி பிடிச்ச பாத்திரத்துல வந்து நாங்கள் ஊற்றிடுவோம் அதை எதுக்காக அப்படி நாங்கள் ஊற்றுவோனா வந்து திரும்பவும் வந்து அந்த அடி பிடிச்ச கறை எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சூடாக நம்ம அதில் ஊற்றும் போது அந்த கறை எல்லாம் அதுவாகவே வந்து ஊறிவிடும் அந்த சூடில் ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுருவோம் நாங்கள் ஊற வைச்சதுக்கப்றம் அது வந்து கொஞ்சம் நல்லா ஊறி அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஆகிடும் அப்போது வந்து நாங்கள் அந்த இரும்பு நார் எடுத்துக்குவேன் நான் இரும்பு நாரில் தான் அதை நான் ஃபர்ஸ்டு தேய்பேன் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து செம்மண் அது கலந்து நல்லா தேய்ச்சோனால் அது வந்து விட்டுரும் அந்த கறை எல்லாம் அதை வந்து அந்த அளவுக்கு வந்து அழுத்தி தேய்க்குணுகிற அளவுக்கூட ஆகாது இந்த சுடு தண்ணியை அதை நம்ம ஊற்றும் போது ஊற்ஊறினதுனால அதனால் வந்து பிடிச்சிருந்த கறை எல்லாமே வந்து போய்விடும் இந்த மாதிரி செய்கிறதால நம்ம அப்புறம் வந்து நாங்கள் அந்த விளக்கு பாத்திரம்லாம் வந்து எப்படி கழுவுவோனால் வந்து புளி புளி யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அதை தேய்ப்போம் ஃபஸ்ட்டு நாங்கள் புளியை வந்து நல்லா தண்ணியில் லைட்டாக ஊற வச்சு அதை நல்லா போட்டு தேய்ப்போம் அந்த விளக்குலாம் அந்த விளக்கு பாத்திரம் அந்த தீபாரத்தன காட்டுறது மணி அடிக்கிறது அது எல்லாமே நாங்கள் ஃபர்ஸ்டு தண்ணியில் நினைச்சா தான் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து லைட்டாவாவது தேய்க்க முடியும் அந்த இடத்துல அது லைட்டாக எண்ணெய் தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து புளி அந்த புளியை வச்சு நல்லா தேய்க்கணும் ஃபர்ஸ்ட்டு தேய்த்து முடித்ததுக்கு அப்புறம் சபீனா பவுடர் நாங்கள் வச்சுருக்கோம் இல்லைனா ஒருவாட்டி ஒரு ஒரு வாட்டி பீதாம்பரி பவுடர் போடுவோம் அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த பாத்திரம் கழுவுகிற நார் அதெல்லாம் வந்து இதில் பயன்படுத்த மாட்டோம் அதுக்காக வந்து தனியாக ஒரு ப்ரெஷ் ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து கொஞ்சமாக சோப்பு தொட்டு அந்த சோப்பில் இருக்கிற நுரை எல்லாம் வர மாதிரி நல்லா தேய்ச்சி நாங்கள் அதை கழுவிவிடுவோம் இந்த புளி இந்த சோப்பு இந்த பவுடர் பீத்தாம்பரி பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதால வந்து நல்ல ஒரு எண்ணெய் பிசுக்கு போய்விட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப பளிச்சுனு இருக்கும் அப்புறம் வந்து நாங்கள் வந்து இதுக்கு அந்த விளக்கு பாத்திரலாம் கழுவுவதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து உப்பு தண்ணி தான் வரும் அந்த உப்பு தண்ணியில் வந்து நாங்கள் வந்து நேரடியாக வந்து நாங்கள் அதை கழுவ மாட்டோம் ஏன்னால் வந்து நாங்கள் அந்த உப்பு தண்ணியில் கழுவி ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து திரும்பியும் வந்து அதில் கருப்பு கருப்பாக வந்து கரை படிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நாங்கள் வந்து ஃபில்டர் வாட்டரில் தான் நாங்கள் வந்து அதை கழுவுவோம் பா பூஜை பாத்திரம் மட்டும் ஏன்னால் வந்து இந்த பூஜை பாத்திரம் அடிக்கடி வந்து கழுவினா வந்து தேஞ்சு போயிடும் நம்ம அடிக்கடி கழுவி தேய வைக்கிறதால் வந்து மாற்றற கண்டிஷன் ஆகும் இந்த பூஜை பாத்திரயெல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்ம அதை மாற்ற கூடாது ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கழுவினா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்கலாம் நாங்கள் அதனால் நாங்கள் அப்படிதான் அதை தேய்ப்போம் அப்படி தேய்கிறதால் நாங்கள் அடுத்த வாட்டி தேய் அந்த பூஜை பாத்திரம் தேய்கிற வரைக்கும் இது வந்து எங்களுக்கு நல்லாவே ஒரு இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது எண்ணெய் பிசுக்கில் வந்து ஒரு மாதிரி பச்சை கலரில் மாறுறது அந்த மாதிரியான விஷயமெலாம் வந்து இந்த தண்ணி மாற்றி இந்த சோப்பு இந்த புளியெலாம் போட்டதால் வந்து அந்த மாதிரி இது வந்து மாறலை அதனால் நாங்கள் வந்து இப்போது வந்து இந்த தண்ணி மாற்றி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்டு இந்த தண்ணி மாற்றாம பண்ணப்போது இந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிறது அங்கே அங்கே அப்புறம் எண்ணெய் ஊற்றுற இடத்துல பச்சை கலரில் மாறுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதனால் இப்போ இந்த உப்பு தண்ணிக்கு நான் மாற்றினதால வந்து நாங்கள் வந்து இந்த கறை வரக்கூடாது கறை பிடிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த உப்பு தண்ணியை ஃபில்டர் பண்ணி இந்த ஆரோ வாட்டர் மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் அதில் தான் கழுவுவது நாங்கள் அது கழுவுகிறதால வந்து எண்ணெய் இப்போ வரைக்குமே எண்ணெய் பிசுக்கு இந்த கருப்பு கலரு அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு கறையுமே வரதில்லை நாங்கள் அதனால் அதை அப்படிதான் இது பயன்படுத்திகிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குமே கூட இந்த விளக்கு பாத்திரத்துக்குமே கூட நாங்கள் வந்து அந்த செங்கல்லை வந்து நாங்கள் தேய்ச்சிக்குவோம் அந்த செ செங்கல்லை நல்லா உடச்சி அந்த பவுடரை எடுத்து நல்லா ரொம்ப நரநரன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி நாங்கள் நைசாக பொடி பண்ணிக்குவோம் அந்த பொடி பண்ணதால் வந்து அந்த விளக்குக்குலாம் வந்து அந்த மண் கல் தேய்கிறதால் வந்து அதை வந்து கீறல் மாதிரி விழும் அதனால் நான் வந்து நைசாக அதை பொடி மாதிரி பண்ணி நாங்கள் தேய்ச்சுக்குவோம் அதை அந்த மாதிரி தேய்கிறதால் வந்து அந்த எண்ணெய் பிசுக்குகிற ஒரு சுத்தமாக ஆகி ஆகிடும் சுத்தமாகவும் இருக்காது அது அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமே இருக்காது நாங்கள் அதை வந்து இப்போ வரைக்குமும் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் வந்து பாத்திரமும் அப்படிதான் நாங்கள் கழுவிகிட்ருந்தோம் இப்போது வந்து இப்போது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த பாத்திரத்தலாம் கழுவிட்டு நாங்கள் வந்து வெயிலில் காய வச்சுருறோம் வெயிலில் காய வைக்கிறதால் வெயிலில் காய வைக்கிறதால் என்ன ஆகுதுன்னால் வந்து அந்த தண்ணியோட ட்ராப்பு அதெல்லாம் வந்து கறைகறையாக பிடிக்காது அதனால் நாங்கள் வெயிலில் காய வச்சுட்றோம் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி இது எந்த பாத்திரம் கழுவி காய வைப்போன்னால் வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற பாத்திரத்த மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவோம் நாங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு நல்லா போக தேய்ச்சி போக வைச்சாலுமே கூட ஒரு மாதிரி அந்த தண்ணி எல்லாம் நின்று நின்று ஒரு மாதிரி வழவழவழளன்னு இருக்கும் அதனால் வந்து நாங்கள் வெயிலில் காய வைச்சோனா வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சுனு இருக்கும் அந்த எண்ணெயோட எந்த ஸ்மெல்லு அப்புறம் அந்த வழ வழன்னு இருக்கிறது அதெல்லாம் இருக்காது இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணின்னு இருக்கோம் பாத்திரத்தெல்லாம் நாங்கள் இப்படிதான் நாங்கள் சுத்தம் செஞ்சு நாங்கள் வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம் இப்படிதான் நாங்களும் கழுவுவோம் பாத்திரத்த